ஐயா வணக்கம் இந்த மாதிரி என் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஐந்து ஐந்து நான்கு ஏழு இரண்டு ஆறு ஏழு ரெண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடு நெட் ஒர்க்கை பயன்படுத்திக்கிட்டுருக்கேன் சமீபத்தில் தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் ரீசார்ஜ் பண்ணுனேன் உங்களோடு மெயில்லேருந்து எனக்கு ஒரு மெயில் வந்துடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இனிமேல் அதிகமாக பணம் உள்ள நெட் ஒர்க் தான் பயன்படுத்தணும் அப்படினு சொல்லி வந்துடுச்சு ஆனால் நான் படு பயன்படுத்திட்டுருக்க ஸ்கீமு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்ரை ஜிபி டேட்டாவும் அன்லிமிடெட் காலும் நூறு எஸ்எம்எஸ்ஸும் கொடுத்துருந்தீங்க நான் ரீசார்ஜ் பண்ணினதுக்கு இப்போ ஆனால் மெயிலில் வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் அதிகமாக காசு கொடுத்து தான் பயன்படுத்தணும் இனிமேல் வந்து உங்களுக்கு டேட்டா எல்லாம் கம்மி தான் ஒரு நாளைக்கு வந்துட்டு இத்தனை கால் தான் பேச முடியும் ஒரு நாளைக்கு இத்தனை மெசேஜு தான் பண்ண முடியும் இதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது அப்படினு சொல்லி எனக்கு வந்துருக்குது நான்தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சி நான் வேலை பார்க்கறதுனால எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயமாக இருக்குது நான் ஒரு நடுத்தரமா இருக்கிற இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் டக்குனு விலையெல்லாம் உயர்த்தி அதிகமாக சொல்கிறப்ப எனக்கு கொஞ்ச சிரமமாக இருக்குது இது எப்படி எனக்கு நான் மாத்திக்கிறதுன்னு எனக்கு தெரியல திடீர்னு நீங்கள் வேற இந்த அறிவிப்பை அறிவிக்கிறீங்கள் இது சம்பந்தமா நான் யார்ட்டையாவது பேசணுமா எனக்கு ஏதாவது கொஞ்சம் சொன்னீங்கனால் தான் இனி நான் வந்து கொஞ்சம் ப்ளானை ஏதாவது மாற்றிக்க முடியும் ஏன்னால் நான் ஆல்ரெடி வந்து இந்த ப்ளான் போட்டுட்டேன் திடீர்னு இந்த மாதிரி பண் ப மாற்றுறீங்க நான் இதுக்கு என்ன செய்யணும் நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் சொன்னீங்கன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்போ தான் வந்துட்டு அடுத்து அடுத்து நான் போடுறப்போ கரெக்டா கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி என்னோட சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி என்னோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கலாம்